எனக்கு பிடித்த பாட்டு பார்த்தீங்கனா கண்ணே கலைமானேனு ஒரு சாங் தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு சாங் பார்த்தீங்கனா கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது கமல் சாங் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அந்த ரெண்டு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா லைன்ஸ் பார்த்தீங்கனா ரொம்ப அழகா இருக்கும் அதில் ரொம்ப வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது அது வந்துட்டு லவ் சாங் அதாவது ரொம்ப இதாக பாடியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் கூட அது ரெண்டுமே அண்டு அது அது வந்துட்டு கண்ணே கலைமானெல்லாம் நான் ரொம்ப ஃபீலிங்காயிருக்கும் ரொம்ப அது ரொம்ப இதாக இங்கே ரொம்ப லவ் சாங்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு அந்த இந்த சாங் வந்துட்டு கு குணா படத்தில் வரும் குகையில் பாடுவார் அவர் ரெண்டு பேரும் போய்விட்டு பாடிகிட்ருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம்